கால்நடை வளர்ப்பில் வர பிரச்சினை என்னனா தேவையான அளவுக்கு பொருளாதாரம் பொருளாதாரம் ஒரு ரீசன் இருக்குன்னா அதே போல் கால்நடைகளுக்கு தேவையான தீவணங்கள் இல்லை மேச் மேச்சலுக்கான இடமும் அது போல் சில இருக்கு அதே போல் நீர் பாசனமும் தேவை நீர் வசதி இல்லாத இடமாருந்தா அடுத்தது கால்நடை வளர்க்குறதில் கொஞ்சம் பிரச்சின இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன ரீசனு மழை பெய்யாம இருக்கிறது எல்லா தூர் வாராமல் கொள்ளாமல் பாதுகாப்பு நீர் பாதுகாத்து கொள்ளாமல் இருக்குறதுனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் சேர் மழை நீரும் இல்லை தேவையற்ற நீர்களை பயன் பயன்படுத்துறத கொறச்சுக்கலாம் அப்படில்லான் மழை நீரை பாதுகாத்து வச்சுக்கலாம் இதன் மூலயமா வந்து என்ன பண்ணலாம் விவசாயம் பண்றதுனால் அதில் தேவைப்படுகிற தீவணங்களை பயன்படுத்தி கால்நடை வளர்க்கலாம் சரி இது இதுனால் கொஞ்சம் மாடுகளும் கால்நடைகளும் இது கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் உருவாகும்